அமாவாசைக்கு மாமனார் மாமியாரோடு சாமி கும்பிடுவோம் நிறையா அரிசி போட்டு ஆக்கி பக்கத்தில் இருக்குறவங்களலாம் கூப்பிட்டு சோறு போடுவோம் அதுக்கு பொரியல் சாம்பார் ரசம் அப்பளம் வடை பாயசம் இதெல்லாம் வைக்கணும் அப்புறம் அப்போ வந்து எதாச்சும் கொஞ்சம் சாயத்துக்கு காரமாக உப்பாக சாய்த்தியா போய்ட்டால் நாங்கள் வந்து அந்த காரத்தை அடக்கிறத்துக்கு வந்து எதோ ஒன்று அரைச்சி ஊற்றி அந்த காரத்தை அடக்கிடுவோம் உப்பு குறையிறதுக்கு வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம் இல்லாட்டி உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டு அரிஞ்சு போட்டு அவிங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு போடுவோம் வடை பாயசம் அப்பளம் இதெல்லாம் வச்சு காக்காய்க்கு சோறு வைக்கவேணும் அப்புறம் இதெல்லாம் வச்சு சோறு போட்டு அவிகளை அனுப்பிச்சிவிட்டுருவோம்